ஹலோ அபிதா ஹோட்டலா நான் அறிவு பேசுகிறேங்க காலையில வந்து நான் ரெண்டு பார்ஸல் கட்ட சொன்னேன் அது ரெண்டு பார்ஸல்லையும் நாலு சப்பாத்தி நாலு இட்லி நாலு வடை எட்டு தோசை ஒரு செட்டு பூரி கட்ட சொன்னேங்க ஆனால் எனக்கு வந்தது ஒரு பார்ஸல் தான் இன்னொரு பார்ஸல் வரல அந்த ஒரு பார்ஸல்லயும் ரெண்டு சப்பாத்தி தான் இருந்துது மீதி எதுவுமே இல்லை நீங்கள் ஆட்ரு ஒழுங்காக கொடுக்கல ஏன் ஒழுங்காக என் ஆடர ஒழுங்காக எடுத்து திரும்ப அனுப்புகிறிங்ளா என் காசை அனுப்புகிறிங்ளா அதுக்கே சொன்னேன் டெலிவரி டைமும் வரலங்க ப்ளஸ் நீங்கள் வந்து அட்ரெஸ் கரெக்ட்டாக கொடுத்தன் அந்த அட்ரெஸ்ஸில் நீங்கள் வரவே இல்லை சாப்பாடும் வேற சரியில்ல ஒழுங்காக ஏன் ஆட்ரு ஃபஸ்ட்லேருந்து எடுங்கள் இல்லைனா என் காசை கரெக்ட்டாக கொடுத்துருங்க அடுத்த வாட்டியாச்சும் கரெக்ட்டாக பண்ணுங்கள்